இந்தியாவில் வந்து உணவுமுறை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா இந்தியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காரமான ஃபுட் ஸ்பைசியாக இருக்கும் அதுதான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவங்க எல்லாமே காரம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக காமனாகவே வந்து எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க ஆனால் ஆந்திராவில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ராவே நிறைய காரமான இதெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சாப்பிட்டு இப்போ திடீர்ன்னு போய் நீங்கள் ஆந்திராவில் எதுக்கோ போகறீங்க அங்கே போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ காரம் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவ்வளோ காரமாக அவங்க செய்வாங்க இதுவே வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க எப்படி யூஷுவலா வந்து சாப்பிடுவாங்கன்னா சாப்பாடு சாதம் இருக்குதுல்ல அரிசிலேருந்து இவங்க மோஸ்ட்டாக வந்து அரிசிலேருந்து வர சாதத்தை தான் சாப்பிடுவாங்க இதுவே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்டாகவே சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க கோதுமைலேருந்து வர சப்பாத்தி அதை தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே டெய்லி வாழ்க்கையில் இந்தியாவை இந்தியாவில் வந்து என்னென்ன மாதிரி உணவெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இது இட்லி தோசை அந்த மாதிரி செய்வாங்க மத்தியானத்துக்கு வந்து சாதம் செஞ்சிட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் கார குழம்பு கீரை அந்த மாதிரிலாம் செய்வாங்க இதுவே அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூழு தெணை கஞ்சி அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே செய்யறதே இல்லை அதுவும் இந்தியாவில் ஒரு காமனாக ஒரு ஒரு பிரபலமான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி தான் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்தியாவில் வந்து பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது வந்து ஒரு நிறைய மசாலால்லாம் போட்டு ஒரு நல்ல சுவையோடு நல்லாவே இருக்கும் அந்த பிரியாணி பார்க்கறதுக்கும் சரி சாப்பிறதுக்கும் சரி நீங்கள் ஒரு டைம் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு அதுக்கப்பறம் நீங்கள் பிரியாணி தான் வேணுன்ற அளவுக்கு சொல்லுவீங்க அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னால் அது பிரியாணின்னும் சொல்லலாம் அதுக்கப்பறம் வந்து இந்தியவில் யூஸ் பண்ணுற ஒரு மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஸ்பைசியாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால் இவங்க மசாலா பொருட்களும் நல்லா ஸ்பைசியாக இருக்கற மாதிரி தான் இவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெ யூஸ் பண்ணுற மசாலால்லாம் இந்த கரம் மசாலா தனியா அதுக்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் இந்த மிளகுத்தூள் மிளகுத்தூள்லாம் நல்லாவே காரமாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் இவங்க நிறையவே யூஸ் பண்ணுவாங்க